எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அம்மா எல்லோருமே ஒரே சமையலை ரொம்ப நல்லா செய்வாங்க அந்த பயிர் போட்டு பயிர் சாதம் ஒன்று செய்வாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து இப்போ செய்கிறாங்க இல்லையா அந்த பிரியாணி அதே சுவையோட அந்த அப்போ அந்த பயிர் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க அதில் வந்து இந்த மொச்சகொட்டை மொச்சை கொட்டை இருக்கு இல்லையா அது கடல அப்றம் கடலப்பருப்பு அப்பறம் இதெல்லாம் போட்டு நல்லா சமைப்பாங்க அப்றம் இந்த சுண்டல் கொண்டக்கடல பட்டாணி காய்கறிகளில் கேரட்டு கத்திரிக்காய் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவ்வளோ அழகாக பிரியாணி மாதிரி சூப்பராக செஞ்சுத் தருவாங்க அது வந்து எங்கள் பாட்டியும் சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மாவும் சூப்பராக செய்வாங்க